இதை சாதனைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அது எப்படி என்னென்னா இங்கே எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாடு ஒன்று வளர்த்துட்டு இருந்தோம் அது வந்து ரோட்டில் அதாவது ரோட்டுக்கு பக்கத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு காரு வந்து ஆக்ஸிடெண்ட் பண்ணிவிட்டு போயிடுச்சு அந்த மாட்டை வந்து யாரால் டாக்டர்ஸால் வந்து காப்பாற்ற முடியாது கால் ஒடைஞ்சதுனால இதை வந்து விற்றுடுங்க அது செட்டாகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது நம்ம மாடாக இருந்தாலும் அது நம்ம வீட்லேயே வளர்த்ததுனால ரொம்ப பாசமாக வளர்த்துட்டோம் இந்த மாட்டை வந்து எப்படியாச்சும் அது கால் ஒடைஞ்சத வந்து சரி செய்யணும் அப்படின்றதுக்காக நாங்களே வந்து டாக்டர்ஸுலாம் நிறைய டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வர வைச்சி அதுக்கு கட்டு போட்டு அதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே சிகிச்சை கொடுத்துட்டு வந்தோம் இப்போ வந்து அந்த மாடு வந்து ஏந்திச்சு நல்லா நடக்குது போகுது எல்லாம் இப்போ பழைய மாதிரி இல்லைன்னாலும் இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா சரி ஆகிடுச்சி அது என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சாதனையாக நினைக்கிறேன் இல்லைன்னாக்க அது ஏந்திச்சு நடக்க முடியாதுன்னு நிறையா பேர் சொன்னாங்க சொல்லி டாக்டர்ஸே கை விரித்த போது அதை நம்ம ஏந்திச்சி நடக்க வைச்சிட்டோம் இல்லையா அது நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தானே என்னுடைய சாதனைன்னா இது தான் நான் சொல்வேன் இவ்வளோ நடக்க முடியாத மாடுன்னு சொன்னால் கூட நம்மளால வந்து நடக்க வைக்க முடிஞ்சாச்சு இல்லையா அதான் என்னுடைய சாதனை